எங்கள் பகுதியில் பெருமாநல்லூர்ல அங்க மருத்துவமனையும் இருக்குது எக்ஸ்ரே சிடி அந்த ஸ்கேனும் கிடையாது சிடி ஸ்கேனும் கிடையாது எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது இதெலாம் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் தான் போகணும் இரத்த ப்ரதோ ப பரிசோதனை இருக்குது சிறுநீரக பரிசோதனை இருக்குது சிடி ஸ்கேனு இரத்த அழுத்த சரி பார்ப்பது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சோதனை செய்ய நீங்கள் ஒன்று முக்கியமானது பெரிய ஸ்கேனனை எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் வந்து பெருமாநல்லூர்ல கிடையாது நாங்கள் போகணும்னால் நாங்கள் ஒன்று கோயம்புத்தூர் போகணும் இல்லைன்னா வந்து கோபி லாங்காக தான் போ தூரமாக தான் போகணும் இந்த சின்ன சின்ன ஸ்கேன் பார்க்குறது வேணா எங்க ள்ஊர்ல இருக்குது